எங்கள் ஊரில் அடிக்கடி வந்த பறவை வந்து எந்தந்த பறவை நான் வந்து பார்ப்பன்னா குயில் காக்கா மயில் அதுக்கப்புறம் சிட்டுக்குருவி புறா இந்த வகையாக இந்த பறவைகள்லாம் நான் அடிக்கடி பார்ப்பேன் இந்த வகையான பறவைகள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட அடிக்கடி வந்து வரும் பறக்கும் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த பறவைகள்யே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மயில்தான் ஏன்னா அது பார்க்கவும் அதுக்கப்புறம் அதனுடைய தோற்றத்திலேயும் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு அதனாலேயே மயில்னால் ரொம்ப பிடிக்கும் அதனுடைய நீளமான தோகை அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ப்பான அந்த மூக்கு அந்த அழகான அந்த றெக்கைகள் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேலேருக்குற அந்த கொண்டை ரொம்ப அழகாக இருக்கும்